வாழ்க்கையில் நான் எதை அதிகமாக மதிக்கிறனா படிப்பதான் படிப்பு இருந்ததா இப்போ எல்லாமே இப்போ இருக்கற ஜெனரேஷன்ஸ்ல படிச்சால் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் இருக்கற முடியும் அப்புறம் வந்து படிப்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது படிப்புதான் எல்லாமே ஸோ வந்து மேலே மேலே படிக்கணும் நறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய விஷயங்களை படிப்பிலே கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் படித்து இந்த மாதிரி ஸ்டோரீஸ் அந்த மாதிரில்லாம் நிறைய படிக்கணும் படிப்புதான் எல்லாமே இப்போ இருக்கிற வரைக்கும் லைஃப்பில் எப்போது என்ன இருந்தாலும் படிச்சால் தான் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்